ஹலோ ஹலோ ப்ளம்பர் சாருங்களா ப்ளம்பர் அண்ணாங்களா அண்ணா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஒன்று இருக்குதுண்ணா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு ஒடைஞ்சு தண்ணி ஊத்திட்டு இருக்குதுண்ணா தொட்டிலாம் கொஞ்சம் உப்புகறை பிடிச்சிருக்கு மேலே பாத்ரூமில் ஒரு பைப் ஒன்று இருக்குதுண்ணா அப்புறம் வாஷ்பேஷனில் ஒரு பைப் ஒன்று இருக்குதுண்ணா அதை கொஞ்சம் பாக்கணும்ண்ணா எப்போண்ணா வர்றீங்க

சரிண்ணா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா காலைல எத்தனை மணிக்கு வர்றீங்க இல்லை எப்டின்னு சொன்னிங்க அப்படினா அதுக்கேற்ற மாதிரி நான் வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைச்சுப்பேன் அதல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ம் காலைல ஏழுமணிக்குன்னு இப்போ இப்போ சாயங்காலம் வரமுடியாதுங்களா இல்லை குழந்தைங்க நிறையா பேர் இருக்காங்க வீடு வேறு வாடகைக்கு விட்ருக்கோம் அவங்களைலாம் பார்க்க வேண்டியது இருக்குது அவங்களும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிவிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் எனக்கும் வேலை முடியும்ங்க கொஞ்சம் சீக்கிரம் வர பாக்குறீங்களா இப்போ சரி நான் இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பைப்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகம் இருக்குது அதை பார்த்து பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணித்தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணிக்கொடுங்க ஏன்னா கொஞ்சம் வீடுலாம் வாடகைக்கு விட்ருக்கோம் பேசுவாங்க கொஞ்சம் சீக்கிரம் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நமக்கு பார்த்திங்கன்னா கீழே வாஷ்பேஷன் ஒன்று பாத்ரூமில் ரெண்டு அப்புறம் தண்ணி தொட்டி ஒன்று அந்த உப்புக்கறை பிடிச்சிருக்குறது ஒன்று தண்ணித்தொட்டி ஊத்துகிற பைப்பு ஒன்று மொத்தம் நாலு பைப்பு நாலு பைப்பு ஒரு தொட்டி ஒன்று பார்க்கணும் ஆ பரவாயில்ல காசு கொஞ்சம் ஒரு பைப்புக்கு எவ்வளோண்ணா வரும் முந்நூறுபா வரும்ங்களா அது இரநூத்தம்பது ரூபா பண்ணி பார்த்து பண்ணிக்கலாமாண்ணா அண்ணா இல்லைண்ணா இல்லைண்ணா நமக்கு ஒரு அஞ்சு வீடு பக்கம் இருக்குது அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ரெகுலராக உங்களையே கூப்படுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்திங்கன்னா அடுத்த தடவை கண்டிப்பாக உங்களையே திருப்பி கூப்பிடுவேன் அதான்ங்க நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியிதுங்க சார் அதாவது ஓகேண்ணா அது என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து முந்நூறுவா சொன்னிங்க ஒரு இரநூத்தம்பது ரூபா ஐம்பரூவா கம்மி பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன் சேரிங்க சார் அப்புறம் சேரிங்க சார் அப்போ இந்த வீடு முடிஞ்சுடுச்சு அப்படின்னா இன்னொரு வீடு பக்கம் சொல்லியிருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் போய் வீட்டை நான் வீட்டை பாத்தேன்னா அங்கேயும் சொல்லிடுவேன் அந்த வீட்டுக்கும் சொல்லிடுவேன் ஆனால் இப்போ வந்து நமக்கு அர்ஜெண்ட்டாக இந்த வீடு தான்ங்க அஞ்சு மொத்தம் நாலு பைப்பு ஒரு தொட்டி கன்ஃபார்ம் எப்போ வர்றீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் சரிண்ணா சரி வர்றதுக்கு பாருங்கள்